ஹாய் முத்தாண்டத்தில் சரஸ்வதி எலக்ட்ரானிக் கடையில் பஜாஜ் ஃபேன் ஒன்று வாங்கினேன் அது ஃபஸ்ட் வாங்கும்போது நல்லாதான் இருந்தது அதுக்கப்புறம் ஓட ஓட நல்லா ஹீட்டாகி அனல் ரொம்ப அனல் ஓவராக ஹீ அனல் ஓவராக ஹீட்டாகுது சரியாக உள்ளே உட்காந்து காற்று வாங்க முடியல ரொம்ப ஒரு ஹீட் ஆனவொடன்னே கீச் கீச்சின்னு ஒரு பயங்கரமாக சவுண்டும் கேட்குது ஒரு அனலும் அடிக்கிது ரொம்ப கொஞ்சம் இங்க நம்ம வாங்கினது வாங்கின காசுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்கு